ஆ சொல்லுங்க சார் ஆமாம் சார் வெல்டிங் ஷாப்பு தான் எங்களுக்கு இரும்பு ஒரு கிலோ எண்பது ருபா போகுது சார் ஆமாம் சார் ஆ ரெண்டு கதவு எந்த அளவில் சார்

சரிங்க சார் நீங்கள் உங்கள் வீட்டு சைஸ்ஸு அளவு என்னென்னு அளந்து ஒரு சீட்டில் எழுதிகிட்டு வாங்க சார் அது நாங்கள் வெல்டிங் அடித்து தரோம் சார் இது எப்படி சார் இரும்பு என்ன குவாலிட்டியில் சார் பண்ணணும் குவாலிட்டி எப்புடின்னா இரும்பு நீங்கள் வந்து பாருங்க சார் நேரில் வந்து பாருங்க நம்ம நம்ம கடை வந்து அரியலூரில் தான் சார் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு அளவையும் எடுத்துகிட்டு வாங்க சார் ஒரு கிலோ இரும்பு எண்பது ருபா டூ தொண்ணூறு போகுது சார் அதான் சார் எப்படி சார் இரும்பு இரும்பில் தான் அடிச்சாகனுமா சார் ம் சரிங்க சார் நீங்கள் எப்போ வரீங்க இது இப்போதைக்கு எல்லாம் எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க சார் ஒரு நாலு மணிக்கு கூட மேலே வரலாம் இல்லை நாளைக்கு கூட ஒரு பத்து மணிக்கு மேலே திறப்போம் சார் அப்போ கூட வாங்க ஆமாம் சார் மெயினாக அளவு என்னென்னு பார்த்துட்டு அளந்துவிட்டு உங்க ஊரில் யாராச்சும் கார்பெண்டர் இருந்தாங்கன்னா அளவை அளந்து எடுத்துகிட்டு வாங்க சார் அடிச்சுக்கலாம் ஆ ஓகே சார் இது கன்ஃபாம் பண்ணிடலாமா சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் இது கன்ஃபாம் அளவு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க சார் மறந்துறாமல் ஆ சரிங்க சார் ஓகே சார்